மீன் பிடி தொழில்ல சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா ஒரு வார பயணமாக இருக்கும் பத்துநாள் பயணமாக இருக்கும் கடல் குள்ளேயே இருக்கும் கடலுக்கு மேலேயே எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா தண்ணீராக இருக்கும் அதிலே தொழில் செய்யணும் மீன் பிடிக்கணும் வலையை போட்டுட்டு எப்போ நமக்கு மீன் மாட்டுதோ அதுவரைக்கும் அங்கே காத்து இருக்கணும் பதினைந்து நாள் ஆகும் இருபது நாள் ஆகும் காத்திருக்கணும் கரையே தெரியாது உணவெலாம் மொத்தமாக எடுத்துட்டு போய்டுவோம் அங்கே இருக்கிற மீனையே சமைச்சி சாப்பிட்றது உயிர் மீனை சமைச்சு அப்படியே சாப்பிட்றது அதெலாம் சுவாரஸ்யமாக இருக்கும் இதே மற்ற தொழிலுக்கும் இதுக்கும் பெருசாக விஷயம் ஒன்றும் கிடையாது ஏன்னா எல்லா வேலையிலேயுமே என்ன பண்ணுவோம்னா அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு இது சொல்லிக் கொடுத்துருப்பாங்க இதைதான் ஃபாலோ பண்ணணும் இத பண்ணணும் இந்த வேலையில் அப்படின்னு இருக்கும் அதே போல்தான் மீன் பிடிக்கிற எங்களுக்கும் ஒரு வே ஆஃப் ப்ராசஸ் இருக்கும் அதில் வந்து எங்கே அந்த மீன் இருக்கும் எந்த பகுதியில வந்து மீனை பிடிக்கிணும் எந்த மீனை வந்து பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுக்குள்ளேயே ஒரு விதிமுறைகள் இருக்கும் இது வளர்ற குஞ்செலாம் வந்து பிடிக்க மாட்டோம் அதெலாம் வலையில் மாட்டினாலும் எடுத்துவிட்றது அந்தமாதிரி இருக்கும் அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறதுல மட்டும் வேற சமூகத்திலருந்து வேற தொழில்லருந்து உள்ளவங்கள் கடலுக்குள்ள வரமாட்டாங்க மீனவர்கள் மட்டுமே கடலுக்குள்ளே போயிட்டு மீன் பிடிக்கிற மாதிரி இருக்கும்